வாங்க மேடம் வாங்க எந்தமாதிரி கலெக்ஷன் பார்க்குறீங்க கேஷுவல் இருக்கு ஃபார்மல் இருக்கு நீங்கள் என்னமாதிரி கலெக்ஷன் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகறேன் உங்களுக்கு என்னமாதிரி டிரெஸ் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அதில் ஸாரி சுடிதார் அந்தமாதிரில எந்தமாதிரி பார்க்குறீங்க நீங்கள் சுடிதார் பார்க்குறீங்களா கேஷுவலில் உங்களுக்கு எதுவும் வேணாமா ஜீன்ஸ் ஜீன்ஸ் டீஷர்ட்டு அந்தமாதிரிலாம் உங்களுக்கு வேணாமா சுடிதார் நீங்கள் கேஷுவலாக கேஷுவலாக வேணுமா உங்களுக்கு ஃபார்மல் வேணுமா நீங்கள் ஃபார்மலில் வா கேஷுவலில் நீங்கள் வந்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போட்டுருக்கோம் இப்போ லெகின் அந்தமாதிரிலாம் நீங்கள் வாங்குனிங்கன்னா இப்போ டூ லெகின் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு லெகின் ஃபிரீயாக கொடுப்போம் ஆஃபரில் டிஸ்கவுண்ட் பண்ணிக் கொடுப்போம் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபார்மல் வாங்கிக்கிறீங்களா கேஷுவல் எடுத்துக்கிறீங்களா இதில் ஆஃபர் உண்டு மேடம் நீங்கள் ரெண்டு லெகின் நீங்கள் இப்போ வாங்குனிங்கன்னா அதில் ஒன்று உங்களுக்கு நாங்கள் ஃபிரீயாக கொடுப்போம் அந்தமாதிரி நீங்கள் எந்தமாதிரி டைப்பில பார்க்குறீங்க சரி சரிங்க மேடம் சரிங்க மேடம் உங்களுக்கு என்னமாதிரி கலர் வேணும்ன்னு சொல்லுங்கள் மேடம் ப்ளூ கிரீன் மட்டும் தான் உங்களுக்கு வேணுமா சரிங்க மேம் சரிங்க மேம் எந்தமாதிரி ரேஞ்சில் பார்க்குறீங்க ரேட் சொல்லுங்கள் மேடம் எந்தமாதிரி ரேஞ்சில் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் மேடம் ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் இந்த கிரீன் எடுத்து எடுத்துக்கிறீங்களாங்க மேடம் டீஷர்ட்டு சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் உங்களுக்கு இப்போ இந்த டிரெஸ் பிடிச்சிருக்கு தானே மேடம் பில் போட்டுருலாமா கிரீன் கலரு சரிங்க மேடம் தேங்க் யூ மேடம்